நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போது நிறையா விளையாட்டு விளையாடிருக்கோம் நொண்டி கண்ணாம்பூச்சி கபடி கோகோ கல்லாடுறது நிறையா விளையாட்டு விளையாடிருக்கோம் ஆனால் இதில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச விளையாட்டுனா கபடி கபடியில் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக விளையாடுவோம் ஒன்றுக்கொன்னு சண்டைப்போடுவோம் அப்போலாம் அது ஒரு ரொம்ப சந்தோசமாலக இருந்துச்சி ஸ்கூல் படிக்கும் போது அப்படியே தான் ஸ்கூல் படிக்கும் போது நல்லா ஜாலியாக இருந்தோம் ஆனால் இப்போலாம் விளையாடனுன்னு நினச்சாலுங்கூட விளையாட முடியுறதில்ல ஸ்கூல் போகும் போது வாலிபால் ஆடுவோம் ரிங்கு ரிங் எடுத்து வீசி வீசி மாறி மாறி விளையாடுவோம் பேப்பர் சுருட்டி வீசி விளையாடுவோம் ஜாலியாக இருக்கும் ஸ்கூலில் அங்கே இங்கே ஓடி ஓடிகிட்டு குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ஸோடய நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டுருந்தோம் ஆனால் இப்போலாம் அத நினச்சும் கூட பார்க்க முடியல கபடி கபடி ஆடுனோன்னா நாங்கள் கேள்ஸ் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஆடுவோம் வந்து ரூ ரூல்ஸ்லாம் கபடி ஆடணுன்னா நாங்கள் ஏழேழு பேர் சேர்ந்து ஆடுவோம் ஒரு டீமில் ஏழு பேர் இப்படி ரெண்டு டீம்மாக பிரிந்து ஆடுவோம்